எங்கள் ஊரில் பாத்தோம்னா வாழைய போடுவாங்க எங்கள் ஏரியாவில் வில்லேஜு கிராமத்தில் வந்து வாழை போடுவாங்க ஆத்தோரம் பூமி இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்கிற பூமியில் அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வெளச்சல் எடுக்கிறாங்க அது வந்து ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் ஆகுது பன்னெண்டு மாதம்னா கரெக்டாக பன்னெண்டு மாதம் தராது எல்லாம் வெட்டினாலும் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அது கொஞ்சம் இருக்கும் அதையும் நம்ம இடையில உள்ளுக்குள்ளே ஏதோ போட்டுகிட்டு அதையும் மெதுவாக வெட்டி எடுத்துக்கலாம் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஒரு வருஷம் ஆகுது இந்த வாழை வெளைஞ்சி வெட்டுறதுக்கு அதே மாதிரி தான் இந்த சின்ன வெங்காயம் இருக்குதுங்கல அந்த சின்ன வெங்காயம் வந்து நம்மளுக்கு இடையில வந்து நம்மளுக்கு பணம் காசு தேவை ஏதாச்சும் நமக்கு செலவுக்கு தேவை என்னடா பண்ணுறது ஒரு வருஷம் காத்திருக்கணுமேன்னு அந்த நம்மளுக்கு கவலை தேவையில்லை ஒரு சின்ன ஏரியா விட்டு ஒரு அரை மூட்டையோ ஒரு மூட்டையோ ஒரு துண்டு இந்த சின்ன வெங்காயம் போட்டேன்னா அது ரெண்டு மாதம் ரெண்டர மாசத்துக்குள்ளே அது வெளைச்சி எடுத்துடலாம் சின்ன வெங்காயம் அது நம்மளுக்கு செலவுக்கு யூஸ் ஆகும் வாழை மட்டும் நம்மளுக்கு வீட்டு செலவுக்கு பிரயோஜனம் ஆகும் இல்லை நிறைய நிறைய அதிகமாக கொஞ்சம் இடம் ஜாஸ்தி இருந்தால் போட்டாலும் நம்ம அது வந்து நம்மளுக்கு பலனாகும் காசு வந்து நம்மளுக்கு அமவுண்ட்டு எடுத்துக்கலாம் நல்ல வெலை இருக்குது அதே மாதிரி கத்திரிக்காய் போடலாம் வெண்டக்காய் போடலாம் இதெல்லாம் சீக்கிரமே இடையில எடுக்கலாம் கொஞ்சம் இடம் கேப்பு விட்டேன்னா நம்ம செலவுக்கு கவலைப்படாம அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உரம் இருக்குது கடையில் கேட்டால் அந்த தகுந்த மாரி உரம் தர்றாங்க அந்த உரம் போட்டு தண்ணி தண்ணி நம்ம நம்ம தண்ணி எப்படி இருக்குதோ அந்த தண்ணி அளவு விட்டு நம்ம அதை பராமரித்து பாத்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம வெளைஞ்சி எடுக்கலாம் அந்த மாதிரி பூமியில் நம்ம வேஸ்ட் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம செலவுக்கு என்னன்ன வேணுமோ தேவையானதை நம்ம பயன்படுத்தி அதை நம்ம எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது